ஹலோ ஆமாம் இப்போ சாய்ந்திரம் ஆகிடுச்சே நாளைக்கு வரட்டா உங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்ல முடியுமா ம் நான் நாளைக்கு வந்து பார்க்கேன்

சரி நாளைக்கு வந்து பார்க்குறேன் அதுக்கும் சேர்த்து ஊசி போடுகிறேன் உங்கள் வீட்டில் எத்தனை ஆடு எல்லா இதெல்லாம் இருக்குது

எது கோழியா

கோ கோழிக்கு வந்து சீரக தண்ணி வைங்க சரியாகிரும்

அதுக்கு வந்து தனியாக அதை குளிப்பாட்டி தனியாக வைங்க

அதுக்கு அதுக்கு தனியாக நாயை மட்டும் தனியாக குளிப்பாட்டி அதுக்கு தயிர்சாதம் அப்படி வைங்க இனிப்பான ஐட்டமெலாம் வைக்காதீங்க அப்புறம் முடிக்கொட்டும் ஆ நாளைக்கு வந்து பார்க்குறேன் எப்படி வரணும் உங்க ஊருக்கு அங்கே வந்து கேட்டால் சொல்வாங்களா

எருமை மாடா பசு மாடா ஆ சரி நாளைக்கு வந்து நான் பார்க்குறேன் ஆ சரி நாய்க்கு ஷாம்பூ அப்புடில்லாம் கொண்டுட்டு வரேன் அதுக்கு தனி ரேட் ஆகும்

அது நாளைக்கு பார்த்துட்டு அங்கே வந்து சொல்கிறேன் ஆ சரி கோழிக்கு மட்டும் சீரகத்தண்ணி அப்படி ஏதாச்சும் வைங்க ஆட்டுக்கும் மாட்டுக்கும் ஊசி போடுறேன்

நாளைக்கு வந்து பார்க்குறேன்